எங்கள் ஊர் வந்து பொதுவாக திருச்சி திருச்சியில் வந்து மெயின்ல பார்த்திங்கன்னா பஸ் போக்குவரத்து வந்து அதிகமாகதான் இருக்கு அது மாதிரி கிராமப்புறங்களில் வந்து சுத்தமாக கிடையாது அது வந்து டைமிங்க்கு தான் இருக்கு அது வந்து கிராமப்புற மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து எப்போன்னா இப்போ ஒருமண் நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு ரெண்டு மண் நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்றதால் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க ஊருக்கு வந்து ஒரு சில பஸ் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாலைகள் சாலை வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் மெய்னாகதான் இருக்கு அது மாதிரி ஒரு சில இடங்கள் சரியில்லை குண்டும் குழியுமாக இருக்கு ட்ரைவர்கள் வந்து ஓட்டுநர்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அத மாரி டோல்கேட்ஸ் டோல்கேட்ஸ் வந்து டோல்கேட் பராமரிப் டோல்கேட்ரு பொதுவாக எதுக்கு பணம் வாங்குறானா வா ப் சாலையை சீரமைக்கணும் சாலையை வந்து சரியாக சீரமைக்காதே டோல்கேட்டில பணம் வாங்கறது வந்து ஒரு கஷ்டமான செயலாக இருக்கு அப்புறம் வந்து கூட்டமாக இருக்கிற வழித்தலங்கள்னு பார்த்திங்கன்னா எங்கள்து வந்து இப்போ திருச்சி சிட்டி இருக்குல்லையா சத்திரம் பஸ்ஸ்டாண்ட் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றி செமயான கூட்டம் இருக்கும் எனி டைம் அதை வந்து என்ன பண்ணனுனா அந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கு மக்கள் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் டைம்மில அதிகமாக வெளியில வர வேண்டாம் அதை தவிர்க்கிதுக்கு என்ன பண்ணலான்னா பக்கத்துல இருக்கிற கடைகள்ல அவங்க தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் வாய்ங்க்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்டெண்ட் பண்ணலாம் இப்போ கடைகள்லாம் வந்து நெருக்கி நெருக்கி விட்டதால இங்கே அது வந்து மக்கள் போகறதுக்கு வரதுக்கு பஸ் வளைக்கிறதுக்கு போகறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அந்த ட்ரைவர்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்டில போய்விட்டு பஸ்ஸை வளைச்சு எடுக்கறதுக்குள்ளே ஒரு ஒரு அந்த ஜென்மமே போய் வந்த மாதிரி ஒரு ஃபீல்லாகுது அவர்களுக்குலாம் அதனால் வந்து போக்குவரத்துக்கு இடையில்லாமல் அவங்களுக்கு வசதிக்கேற்ப நம்ம பேருந்துகளை இயக்கணும் அதுமாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு ரயில் வந்து அதிகமாக கிடையாது டைமிங் டைமிங்க்கு வரும் இருந்தாலும் அதுவும் பெட்டரான ஒரு வே தான் இருக்கு அந்த மாரி வந்து ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டும் வசதி இருக்கு அதுவும் அந்த அளவுக்கு கிடையாது ஏதோ ஒரு அளவுக்கு போய்ட்டுருக்கு பேருந்து வசதியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில ஓகேன்ற மாரி தான் சொல்லலாம்